எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சமைக்கணுன்னால் சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்து சமைக்கணுன்னு நிறைய ஸர்ச் பண்ணி இந்த மாதிரி சமைப்பேன் ஆனால் அது வந்து தொழிலாக நான் வந்து செய்யணுன்னு சொல்லி எப்பவுமே நினச்சதில்ல அந்த அளவுக்கும் என் குடும்பம் வந்து ஒன்றும் சொன்னதில்லை நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று செய்யணும் டக்குன்னு எதாவது செஞ்சு சாப்பிடணுன்னா நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுவேன் எக்கு போட்டு சாப்பிடுவேன் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் எக் இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டாக இருக்கும் எதோ ஒன்று சும்மா இருக்கும்போது வந்து சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா திடீர்னு பஜ்ஜி போட்டு சாப்பிடுவேன் இந்தமாதிரி எதோ ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னு தோணும் மசாலாப்பூரி இந்தமாதிரி போட்டு சாப்பிட்ணுன்னு தோணும் ஒருநாள் அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதோ ஒன்று செய்யணுன்னு தோணும் இது கூகுளில் ஸர்ச் பண்ணுவேன் பரோட்டா போடணுன்னு சொல்லி அது பார்ப்பேன் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னு சொல்லி ஸர்ச் பண்ணி இதலாம் நமக்கு தெரியாது கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலையே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செய்யலாம் நம்ம கடையில் வாங்காமல் கூட சாப்பாடு மிச்சம் இருந்துச்சின்னால் அதில் வந்து எக் ரைஸு இந்தமாதிரி போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணினா அப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செஞ்சு சாப்பிடுவேன் நிறைய ஸர்ச் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்லாம் எந்த மாதிரி வீட்டில் என்னன்ன இருக்கு அதை வச்சு சாப்பிட்லாம் அந்தமாதிரி சாப்பிடுவேன் ஆனால் எப்போவும் வந்து அது ஒரு தொழிலாக இருக்கணுன்னு சொல்லி நான் அதை நினச்சதில்ல அதுக்கும் எங்கள் குடும்பம் ஒன்றும் சொன்னதில்லை எல்லோருக்கும் செஞ்சுக் கொடுப்பேன் எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எது இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணாலும் சொல்லுவாங்க இது அடுத்த டைம் இதுக்கு பதிலாக இதை போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி என் குடும்பம் சொல்லுவாங்க நான் செஞ்சதில் வந்து ரொம்ப பிடிக்கும் மேகி டக்குனு செஞ்சுக் கொடுப்பேன் அது வந்து ஈவினிங் டைமில் எல்லாம் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த டைம் இதேமாதிரி செஞ்சுக் கொடுன்னு சொல்லுவாங்க நான் மசாலா பூரி அந்தமாதிரி எதாவது மழை வந்தால் அந்தமாதிரி இருக்கும்போது பூரி போட்டு மசாலா செஞ்சு சாப்பிடுவோம் அது கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா இருக்கும் ஆனால் நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுன்னா ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் சாப்பிட்றத விட இங்கே வீட்டில் நிறைய சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது அதனால் நாங்கள் நிறைய வந்து வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோங்க டைம் ஃப்ரீயாக இருக்கப்போகவே எதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நல்லாதான் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் எப்போதுமே நான் ஒரு தொழிலாக செய்யணுன்னு சொல்லி நினச்சி பண்ணதில்லைங்க